ஒரு ஊரிலயும் மேக்சிமம் மூணு கிலோமீட்டருக்குள்ளயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த சுற்று வட்டாரம் வர பகுதிகளுக்கு உள்ள மக்களுக்கும் உள்ள குற்றங்கள் எல்லாத்துக்குமே உள்ள ஒரு காவல்துறையாக இருக்கும் தமிழ் நாட்டில் மே எல்லா ஊரிலயுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு லிமிட்டுனு இருக்கும் இப்போ குற்றம் எது நடக்குதுனாலும் அந்த இடத்துக்கு போலீஸ் வரதுக்கு இத்தனை கிலோமீட்டருனு அங்கேயும் வச்சிருக்காங்க சீக்கிரம் வரதுக்காக அதே மாதிரி குற்றம் நடக்காமல் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க நைட்டில் இப்போ லேட் நைட்டு பஸ்ஸில் வரவங்க இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இருக்குனு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கறப்ப காவல்துறையில் வந்து நைட் பேட்ரோல்னு அனுப்பி வப்பாங்க போலீஸு போலீஸ் வாகனம் ரோந்து வாகனன்ட்டு அது வந்து நைட்டில் வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மக்கள் வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு ரிஸ்க்கில்லாமல் அவுங்கவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் போகிறதுக்கும் அது வந்து ஒரு துணையாக இருக்குது மக்களுக்கு வந்து அது வந்து மேக்சிமம் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும் சிட்டியில் உள்ள மாதிரி வில்லேஜஸ்க்கும் அது வந்து கிடைக்கணும் நைட் பேட்ரோல் மாதிரி அது அதே மாதிரி வந்து அங்கே இங்கேயும் இப்போ சிசிடிவி கேமரா வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது அது வந்து போலீஸுக்கு இதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது தேவைப்பட்ற ஒரு விஷயமாக இருக்குது எல்லா மக்களுக்கும் அது இருந்தாலும் குற்றம் குறைய கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் குற்றம் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறப்ப அது வந்து அதுலேருந்து இப்போதைக்கி வந்து ஒரு வழியாக இருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சினை இல்லாமையும் இருக்கும் மக்கள் வந்து எந்தவித பயமும் இல்லாமல் நேரடியாக காவல்துறைகிட்ட வந்து முறையிடணும் இங்கே இந்த குற்றம் இருக்குது எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களோட பேர் இது தெரியும்னால்தான் பயப்படணும் நம்ம அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக குற்றம் குறைய வாய்ப்புண்டு ஒருத்தங்க வந்து ஒரு குற்றம் சொல்றாங்கனால் எங்கள் ஊரில் இந்த இது நடக்குது அதுனு அவங்களோட பட்டியல் அவங்களோட விவரம் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டு அந்த ஆக்ஷன் எடுத்தால் அது ஒரு இதாக இருக்கும் மக்களுக்கு கண்டிப்பாக